தமிழ்நாட்டுலங்க இப்போ வேலைவாய்ப்பு அதிகமாக இல்லை அப்போ வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கிட்ருக்கிறாங்க கம்பெனிகளில் இப்போ புதுசு புதுசாக புதுசு புதுசாக வெளிநாட்டுலயிருந்து எல்லாம் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஓரளவுக்கு வேலைவாய்ப்பு கரெக்ட்டாயிடுச்சு வெளிநாடு வெளி ஊருலயிருந்தும் வராங்க ஆந்திரா கர்நாடகா இந்தமாதிரி இடத்துலருந்தும் வந்து வேலைக்கு வராங்க உள்ளூர்லையும் அப்படி தான் சவ்ரியமாக போறாங்க வராங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க வேலை இல்லைங்கிற பிரச்சனை இல்லை அதுக்கூட கொஞ்சம் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் வர சந்ததிகளுக்கும் வேலை வாய்ப்பு இல்லங்கிற பிரச்சனை இருக்காது நல்லாயிருக்கு ஜ தமிழ்நாட்டு ஜனங்களும் நல்லாயிருப்பாங்க